இப்போ எனக்கு என்ன சாப்பாடு நல்லா பிடிக்குன்னா தக்காளி சாப்பாடு பரோட்டா சப்பாத்தி பிரியாணி தேங்காய் சாப்பாடு புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு எல்லாமே பிடிக்கும் ஆனால் ரொம்ப ஸ்பெஷல்னா எங்கள் அம்மா சமைக்கிற தக்காளி சாப்பாடு தான் அதில் என்னான்னா நான் விளாண்ட்டுலாம் வரும்போது எங்கள் அம்மா அப்ப தான் செஞ்சு வைப்பாங்க அப்போ போய் சாப்புடுறப்போ ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவேன் தக்காளி சாப்பாட்லருந்து தக்காளி நல்லா அதிகமாக போடுவாங்க கொஞ்சம் அதனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாருக்கும் கரெக்டான இதில் சாப்பாடு எல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக சமைச்சி வச்சுருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு இந்த மாரி இதுலாம் நே நிறைய செய்வாங்க அதுவும் அப்பிடி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி அதிகமாக சாப்பிடுவேன் அப்புறோம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பரோட்டா அது மாதிரி பிரியாணி இந்தமாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் நைட்டுன்னா சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி அதிகமாக வந்து எடுத்துப்பேன் ஆனால் அதிகம் வீட்டில் ச தக்காளி சாப்பாடு தான் செய்ய சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அம்மா அது தான் நல்லா சூப்பராக செய்வாங்க அதனால் அதிகம் வீட்டில் தக்காளி சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்புறோம் புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் செய்வாங்க அதனால் அதுவும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் அதை அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி வீட்லையும் ஒவ்வொரு டைம் செய்வோம் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்காது அதனால் பிடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னா தக்காளி சாப்பாடு தான் அது தான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது அதனால் தக்காளி சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அதிகம்